தமிழ்மொழியை பாதுகாக்க கவர்மென்ட் வந்து நிறையா முயற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலில் பாத்தீங்கன்னா தமிழ் மன்றம்ன்னு ஒன்று நடத்தி அதுக்கு வந்து மாணவர்களை வந்து அதிகமாக சேர்த்துட்டு தமிழில் தமிழ் கொஞ்சம் அதிகமாக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது செகண்ட்ரி லாங்குவேஜ் வந்து தமிழை வைக்காமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழுக்கு கொடுத்து தமிழுக்கு வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க தென் மக்கள் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா கவர்மென்ட் வந்து இப்போ ரீசன்ட்டாக சொல்லப்போனால் எக்ஸாம்பில் இந்த அமேசான் ஆப் இருக்குல இந்த அமேசான் ஆப் ஆப்பில் வந்து முதல்ல வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு அதே ப்ராடக்ட் வந்து தமிழ்லேயே நம்மளுக்கு ஈஸியாக வரும் மக்கள் வந்து இதில் வந்து ஃபுல்லா ஈடுபடலை இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசாமல் சர்ச் பண்ணாமல் தமிழ்லேயே சர்ச் பண்ணால் இதுக்கு வந்து நிறையா பெனிஃபிட் இருக்கும் நிறையா புரிஞ்சுக்கலாம்